நாங்கள் வந்துட்டு இப்போ வெளியூர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாதுகாப்பான சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம இதில் பார்க்கப் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து திருப்பதி போகிறோம் நம்ம போகிறோன்னா வீட்டிலையே அதுக்கான சாப்பாடு ரெண்டு நாளைக்கான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துப்போம் ட்ரையின் டிக்கெட்டெலாம் முன்னாடியே பதிவுப் பண்ணி வெச்சுருவோம் எல் அதுக்கான காசு எல்லாத்தையும் கரெட்டாக கொடுத்து ஏன்னால் நாங்கள் நிறையப் பேர் போகிறோங்குறதுனால எத்தனைப் பேர் போகிறோம் அப்படிங்குறதுனால அவுங் அதையும் கால்குலேட் பண்ணி அவங்கள்ட்ட கரட்டாக சொல்லி அந்த அதுக்கான காசு எவ்வளவோ அதையும் கரெட்டாக கொடுத்துடுவோம் வெளிலலாம் போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கணும்னா செட் ஆகாது ஏன்னால் இப்போ வெளில போய் சாப்பிட்றதுங்கறது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது வெளியில சாப்பாடெலாம் எல்லா வகையான நோயும் வர்றது அப்படிங்கறதுனால வீட்டிலையே எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டுப் போயிடுவோம் கொழந்தைங்களும் அழைச்சிட்டுப் போகிறதுனால அவங்களுக்குத் தேவையான பால் சாப்பாடு அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நாங்களே வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இதனால எங்களுக்கு வெளி நாங்கள் வெளில போவதில எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது வெளில போகிறதுன்னா என்னா சாப்பாடு தண்ணி இதுதான் பெரிய பிரச்சினையா இருக்கும் அதை நாங்கள் வீட்டிலையே கரெக்டாக எடுத்துக்கிட்டு பசங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வயதானவங்க வராங்கன்னால் அவங்களுக்குத் தேவையான டேப்லெட்டு அவங்களுக்குத் தேவையான சாப்பாடு இதெலாம் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டுப் போயிடுவோம் அதனால் வெளில போவது எங்களுக்கு சிரமமே சிரமமாகவே இருக்காது க்யூ கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வருவோம் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டுப் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறோம் தேவைப்பட்டுதுன்னா வீ ட்டு முறையில் செய்கிற உணவை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வேறு கடையில் விற்கிறதுலாம் வாங்கவே மாட்டோம் இது மாரி நாங்கள் வீட்டிலியே சமைச்சு எடுத்துகிட்டுப் போவதுனால எங்களுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது வெளில பயணம் பண்றதில இது மாரி தான் நாங்கள் எப்போதும் எங்கள் ஊருக்கு போனாலும் இதுதான் நாங்கள் பின்பற்றுவோம்